என் பெயர் பானுமதி நான் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வர முடிச்சுருக்கேன் எங்கள் அம்மா பேர் அப் சிவகாமி எங்கள் அப்பா பேர் வந்து ஆறுமுகம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி பேர் சோனியா எங்கள் அண்ணன் எங்கள் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அண்ணன் பேர் குமார் நானும் என் பாப்பாவும் ரெண்டு பேரும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஒன்னாகவே தான் முடி முடிச்சோம் ரெண்டு பேரும் பாஸ் பண்ணோம் நான் எனக்கு கல்யா எனக்கு ப்ளஸ் டூ முடித்த உடனே கல்யாணம் பண்ணிவிட்டாங்க செம்மாம்பாடின்ற ஊரில் கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து பிச்சாண்டி எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பையன் பேர் அருண் பொண்ணு பேர் வந்து லோகதர்ஷினி எங்கள் பையனுடை எங்கள் பையன் ஃபோ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் எங்கள் பொண்ணு லோகதர்ஷினி ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ரெண்டு பேரும் அழகாக படிக்கிருக்காங்க எனக்கு மாமியார் இருக்கறாங்க எங்கள் மாமியார் பேர் வந்து பாஞ்சாலை அவங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க எங்கள் எங்கள் வீட்டுக்காரும் என்ன நல்லா பார்த்துக்குவாங்க எந்த எல்லா ஒரு வேலையிலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நாங்கள் வந்து விவசாயம்தான் பார்க்கறோம் விவசாயம் முடிஞ்ச உட்னே கோ கூலி வேலைக்கு தான் போவோம் எங்கள் வீட்டுக்கார் வெளியே போய் அறுவடை மிஷின் வந்து வேலை அறுவடை மிஷின்க்கு போகறாரு வேலை செய்யறாரு மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறார் நான் வீட்டில் வீட்டில் இருந்தபடியே விவசாயம் பார்த்துக்கின்னு எங்கள் ஃப்ரெண்டுங்கக்கூட எங்கேனா கூலி வேலைக்கு போவேன் நான் நாங்கெல்லாம் ஒரு பத்து பாஞ்சி பேர் ஒரு டீமாக இருக்கிறோம் வெளியே போயிவிட்டு விவசாயம் நாற்று நட்டுவிட்டு களைப்பறிச்சிட்டு வரும்போது ஜாலியாக வண்டியில வண்டியில வருவோம் எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க என் ஃப்ரெண்டு பேர் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் வந்து ராஜேஷ்வரி எங்கள் ராஜ அவங்க ஏ ராஜேஷ்வரி என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க பசங்க பேர் வந்து கனிஷ்ஷு ஸ்வேதா என் ஃப்ரெண்ட் என் பசங்கள்கூட வந்து என் ஃப்ரெண்டு பசங்க எப்போவுமே க்ளோஸாக இருப்பாங்க என் பசங்களும் போயிவிட்டு அங்கே ஒன்னாக இருப் அவங்க வீட்லையே ஸ்பென்ட் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அவங்க பசங்களும் வந்து எங்கள் வீட்டை இருப்பாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து வேலையெல்லாம் முடிச்சிவிட்டு நைட் டைம்மில் ஃப்ரீயாக இருப்போம் ஃப்ரீயாக இருந்தன்னா ஃபோன் பண்ணி பேசுவோம் முடிஞ்சால் அவங்க வீட்டுக்கு போயிவிட்டு வருவோம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து என் ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவோம் அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க நாங்களும் வந்து அவங்க வீட்டுக்கு போவோம் எதனா ஃபங்க்ஷன் நடந்துச்சினா ஒன்னாக வந்து மீட் பண்ணுவோம் ஒன்னாக சாரீ வந்து வ ஒரே கலரில் ஒரே கலரில் வந்து சாரீ கட்டிக்கின்னு போவோம் இன் நான் வந்து ஏரி வேலை நூறு நாள் வேலையை வந்து கணக்கு எடுக்கிறேன் காலையில் வந்து காலை உணவு வச்சிட்டு அப்படியே தயார் பண்ணுறேன் தயார் பண்ணிவிட்டு ப பசங்களுக்கு போட்டுவிட்டு அதுங்க சந்தோஷமாக ஆண்ட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் நானும் ரொம்ப ஹேப்பியாக இருப்பேன் அதை முடிச்சிவிட்டு வீட்டை போயிவிட்டு சாப் இது சேர்ந்து சமையல் வேலைலாம் முடிச்சிவிட்டு சாப்பிட்டு கிளம்பி நூறு நாள் வேலைக்கு போவேன் அங்கே போயிவிட்டு அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் போடுவேன் போட்டுவிட்டு அவங்களுக் அவங்களுக்கு பணி வேலை அவங்களுக்கு உண்டான வேலையை அளந்து விடுவோம் வேலை செஞ்சி நான் செஞ்சிவிட்டு மதிய டைம்மில் வந்துரு மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் வேலை விட்டுவிட்டு வந்துருவோம் அதுக்கப்புறோம் வந்து எங்கள் வீட்டை ரெண்டு கறவல் மாடு இருக்கு அந்த ரெண்டு மாட்டுங்களையும் கவனிச்சிப்போம் பில்லை அதுக்கு உண்டையான தீவன பில் கஞ்சி அதெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு கொடுப்போம் சாய்ந்தரமாக ஒரு மாலை ஒரு ஆறு மணி ஆன உடனே பால் கறந்து ஊற்றுவோம் பால் கறந்து ஊற்றுவோம் அதுங்காட் அது நால் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் என் பசங்க ஸ்கூல் முடிச்சிவிட்டு வந்துருவாங்க நான் வந்து கறவல் மாடை கவனிச்சிகிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிவிட்டு என் பசங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித் தருவேன் அவங்களுக்கு டெஸ்ட்டு வைப்போம் படிக்க வச்சிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வேலைல இருந்து வர்ந்தாருன்னா அவங்களுக்கு குளிக்க வெந்நீர் கு போட்டுக் கொடுத்து குளிக்க வச்சிட்டு ஃபேம்லியோட உட்காந்து ஒன்னாக சமைச்சி சாப்பிட்டு சாப்பிட்டு முடிப்போம் நைட்டில் வந்து என் பசங்களுக்கு ஃபோன் ஃபோன் கொடுத்து டைப் பண்ணுறதுக்கு கற்றுக்குடுப்போம் அப்படியே டைப் பண்ண கற்று கொடுத்தன்னா குழந்தைங்க கொஞ்சம் அறிவு வளரும் அப்படின்ட்டு நல்லது கெட்டது எதேதோ அதுவும் படுத்துக்குன்னு சொல்லுவோம் கதை சொல்லிக் கொடுப்பேன் எங்கள் வீட்டுகார் கூட கொஞ்சம் என்னென்ன இன்னைக்கு நடந்தது நான் வேலைக்கு போன இடத்துல என்னா நடந்துச்சு அவரு போன இடத்துல என்ன வேலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம் எங்கள் மாமியார் வந்து ஆடு வச்சிருக்கறாங்க அவங்க ஆடு மேய்க்க போனாங்கள்னா அங்கே ஏதாச்சியும் வேலை செஞ்சாங்கன்னா அதை சொல்லுவாங்க இல்லை ஆட்டுக்குட்டி போட்டு இருக்குது எதனா அவங்க விஷியத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க எங்கள் நாத்தனார் இருக்கறாங்க எங்கள் நாத்தனாருங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவங்க பேசுனாங்கன்னா அவங்க குழந்தைங்க எப்படி இருக்கு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க வீட்டை என்ன வேலை செஞ்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்போம் அவங்க விஷயத்தையும் அவங்க ஃபேம்லி விஷியத்தை ஷேர் பண்ணுவாங்க என் தங்கச்சி இருக்கறாங்க எங்கள் தங்கச்சி பசங்கள்கிட்ட நைட் டைம்மில் எல்லா வேலையும் முடிச்சிவிட்டு ஒரு நைன் நைன் ஒன்பது மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி எங்கள் நாத்தனார் என் தங்கச்சி எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் அவங்கள பற்றி எல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் என் பாப்பா வந்து ஹௌஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறா வீட்டை அவங்க க அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்ட்டு கேட்போம் அவங்க குழந்தைங்க ஸ்கூல் போனாங்களா படிக்கிறாங்களா என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண நைட்டுக்கு என்ன டின்னர் செஞ்ச காலையில் என்ன செஞ்சு சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கேட்போம் அவங்க எதனா வேலைக்கு போனாங்களா எதனா காசு எதனா உனக்கு கஷ்டமாக இருக்கா ஏ இல்லை எனக்கு எதனா வேணும்ன்னு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்போம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் எங்கள் அம்மா கொஞ்சம் நான் நாங்கள் வா வீட்டை விட்டு வந்துவிட்டோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க நீங்கெல்லாம் இல்லை அதனால் கொஞ்சம் வீட்டை இந்த கஸ்டமாக இருக்குது அப்பாவும் கிடையாது அண்ணனும் எங்கையோ வேலைக்கு போயிட்றான் நான் ஒண்டி தான் தனிமையில் இருக்கிறேன் நீங்கள் வந்து போங்க வந்து ஒரு வாரத்துக்கு இருந்துவிட்டு போங்க குழந்தைங்கலாம் இட்டுனு வாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கான் ஃபோன்லியே நாங்கள் எங்க அம்மா நான் என் பாப்பா எல்லாம் கான்ஃபெரன்ஸ் கால் போட்டு பேசுவோம் எங்கள் அண்ணன் ஸ்கூல் ட்ரைவராக இருக்கான் அவன் ஸ்கூல் முடிச்சிவிட்டு ஸ்பெஷல் க்ளாஸ் எல்லாம் பஸ்ஸு பசங்களை முடிச்சிவிட்ட பிறகு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் அவன் வந்தான்னா அவன் ஃப்ரெண்டுங்கள்கூட வெளியே போனான்னா அவன் போயிட்டு வர லேட்டாச்சுன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் அம்மா தனியாக இருக்குது நீ என்ன பண்ணுற வீட்டுக்கு போ அம்மாவை பார்த்துக்க அம்மா சாப்பாடு செஞ்சிச்சாம் பார் சாப்பிடு ஓ எதனா வாங்கின்னு வந்து அம்மாவுக்கு கொடு ஃப்ரூட் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் சரி நான் போகறேன் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவான் பேசிவிட்டு மா மாட்டுக்கு எதனா தீவனம் கீவனம் போட்டுவிட்டு நைட்டு நாங்கள் தூங்குவோம் மறுபடி எழுந்து காலையில் நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம் எதனா வேலைக்கு போகறதா இருந்தால் என் ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணுவாங்க இது மாதிரி வேலைக்கு நாங்கள் போவோம் நீ இன்னைக்கு வரியா இல்லை வீட்டை எதனா வேலை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆட்டோமேடிக்காக எப்போவுமே செய்யிற வேலையை செஞ்சிவிட்டு வெளியே வேலைக்கு வே எங்கனா கூப்பிட்டா போவோம் இல்லைன்னா வீட்டை இருக்கிற வேலையை செஞ்சிவிட்டு எங்கள் வேலையை நாங்கள் ச கன்டினியூஸாக எப் என்னைக்குமே செய்யிற வேலையை நாங்கள் செய்வோம் எதுவும் வேலை இல்லாதப்பட்சத்தில் நம்ப எங்கனா வெளியே கோயிலுக்கு செல்லலாமா பசங்களை இல்லைன்னா விளையாடுறதுக்கு எங்கன்னா கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூல் முடிந்த உன்னே பார்க்குக்கு குழந்தைங்கள அந்த மாதிரி வெளியே வெளியே இட்டுன்னு போவோம் அது மாதிரி இப்போ அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு எதனா இருந்தால் செஞ்சு எடுத்துன்னு போவோம் இல்லைன்னா கடையிலையே போயிவிட்டு நு உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்கு வேணுமா இல்லை அவங்களுக்கு ட்ராயிங் பண்ண பென்னு பென்சில் எது தேவைப்படுதோ அதை வாங்கிக் கொடுப்பேன் சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை அவங்க சாப்பிட்ற திங்க்ஸு எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கி தருவோம் எல்லாம் கும்பலாக எல்லா ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் கும் சந்தோஷமாக இருந்துவிட்டு வருவோம் இய என் பசங்க வ எனக்கு என்ன ஆசைன்னா என் பசங்க வந்து எல்லாத்துலையுமே ஃபர்ஸ்ட்டாக வரணும் நல்லா படிக்கணும் நல்லா எல்லாரோடையும் நல் குட் நல்ல ப நல்ல பேர் எடுக்கணும் எல்லாத்துலையுமே முதலில் வரணும் நம்ப படிக்கலன்னா கூட நம்ப வருங்கால சந்ததி வந்து நல்லா படிச்சு நம்ப பேரை காப்பாற்றணுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆசை தான் எனக்கு அதனால் அவங்க படிக்கிறதுலையே குறிக்கோளாக இருக்கணும் அவங்களுக்கு எது ஆசைப்படுதோ அதை வாங்கி தந்து அவங்கள நல்லா படிக்க வச்சா போதும்ன்னு அவங்க கேட்கறதெல்லாம் நாங்கள் வாங்கி தருவோம் அது மாதிரி குழந்தைங்களோட ஆசை நிறைவேற்றுறதுக்கோசோம் எங்கள் அவங்க எங்கே இப் இட்டுனு போ சொல்லுறாங்களோ அவங்க பிடிச்ச இடத்த நாங்களே கூட இருந்து இட்டுன்னு எல்லாத்தையும் அனைத்தையும் காமிச்சு அவங்களுக்கு கேட்டதை வாங்கிக் கொடுத்து அழைச்சிகிட்டு வந்துருவோம் என் ஃப்ரெண்டுடைய பசங்களும் எல்லாம் நாங்கள் எங்கேயா போனாலும் தனியாக போ மாட்டோம் அவங்களையும் அழைச்சிகிட்டு போவாங்க அவங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க மே அவங் எனக்கு ரொம்ப க்ளோஸுன்றது ராஜேஷ்வரி அவங்க மட்டும்தான் இல்லை இ நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் எல்லா க்ளோஸாக எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன் நாங்கள் எங்கேனா வெளியே போனாலும் குழந்தைங்கள இட்டுன்னு போய் விளையாட விட்டுவிட்டு நாங்கள் எங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம் இப்படி போ இந்த விஷயம் செஞ்சால் இது நம்ப முன்னுக்கு வரலாம் இந்த வேலை செஞ்சால் இது இப்படி போவும் இந்த விவசாயம் நாங்கள் விவசாயம் தான் பார்ப்போம் விவசாயத்தில் இந்த டைம்மில் இந்த நடவு நடணும் இல்லையா இந்த பயிர் வச்சா இது நல்லா விளையும் நீ எ நீ எதை நட போகற நீ சொ நம்ப ரெண்டு பேரும் ஒன்னாக நடலாம் எதாக இருந்தாலும் ஒன்னாக செஞ்சுக்கிலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதைப்பத்தி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் எங்கள் எங்கள் ஹஸ்பண்டும் சரி அவரு வந்தாருன்னா அவருக்கு என் ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்ட்கிட்ட அவங்க எதனா அவங்க வேலைக்கு போனதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க பேசுவாங்க நாங்கள் இவ்வளோ சம்பாதிச்தோம் இன்னைக்கு இந்த வேலை இவ்வளோ கஷ்டமாக இருந்தது என் கூட செஞ்சவங்க இப்டி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க அப்படின்ட்டு அதைப்பத்தி அவங்க பேசுவாங்க என் ஃப்ரெண்டுடைய குழந்தைங்களும் அவங்களுக்குள்ள இஸ்கூலில் என்ன நடந்தது அவங்க என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க எல்லாரும் வந்து ஃபேம்லியோட அவங் குழந்தைங்களும் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டுங்க எதா இருந்தாலும் ஷேர் பண்ணுவோம் எங்கள் ஹஸ்பண்டும் அவங்க ஹஸ்பண்டும் சரி எதா இருந்தாலும் அவங்களே ஷேர் பண்ணிப்பாங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம்மில் எங்கே வேணாலும் வெளியே போயிவிட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வ வீட்டுக்கு வந்துவிடுவோம் எது வேணுன்னாலும் நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்கனா கூடும் மேட்சிங்காக நம்ப இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் எங்கள் பசங்களுக்கும் சரி அவங்களுடைய அவங்க ஹஸ்பண்ட் எங்கள் ஹஸ்பண்டுங்களும் சரி நாங்களும் சரி எல்லாம் ஒன்னாக மாதிரியே ஷாப்பிங் பண்ணணுன்னா கூடும் ஒன்னாக மாதிரியே ஒரே கலர் ட்ரெஸ் போய் எடுத்து நாங்கள் ஒன்னாக கட்டிக்கின்னு ஒரு ஃபங்க்ஷன்னா எங்கள் பசங்க அவங்க பசங்க எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் ஒன்னாக மாதிரியே ட்ரெஸ்ஸு ஒரே மேட்ச் மேட்சாக கல ட்ரெஸ் போட்டுன்னு போய் அழகாக நிற்போம் எல்லாரும் நீங்கள் மட்டும் அழகாக போட்டுறீங்கன்ட்டு சொல்லுவாங்க